இப்போ இன்னையோட ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப டவுன்ஃபால் அப்படி இருக்கு அதவாது இந்தியாஸில் நிறைய ஸ்டூடெண்டஸ் எல்லாத்துக்கும் வந்து அன்எம்ப்ளாயிண்ட்மென்ட் ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு கேட்டால் வந்து ஸ்கில்ஸ் இல்லை ப்ரொஃபஷனல் செட்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படினு சொல்லி இக்னோர் பண்ணுறாங்க பட் நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ஸ்கில் இருக்கவங்களை எடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்பட்னா த்ரீ மன்த்ஸ் சும்மா ட்ரெய்னிங் மட்டும் ட்ரெய்னிங் ப்ரீடுக்கு மட்டும் எடுத்துவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்கில் பத்தலை அப்படினு சொல்லி வந்து வெளியே அனுப்பிச்சிர்றாங்க அப்போ வந்து அவங்களுக்கு காலேஜ் ஸ்டார்டிங்லருந்தே வந்து அந்த ட்ரெயினிங் கொடுத்துருக்கலாம் பட் மே பி நிறைய இது வந்து ப்ளேஸ்மண்ட்ஸே இல்லாமல் நிறைய அன்எம்ப்ளாயிண்மென்டாக இருக்கு சப்போஸ் இப்போ கவர்மெண்ட்ல வந்து நிறையா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவங்க நிறைய அசுரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த நான் ஆட்சி முடியிறதுக்குள்ளே இவ்வளோ எக்ஸாம்ஸ் போடுறோம் இவ்ள பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கடைசியா என்னானா அமௌண்ட் வாங்கிவிட்டு எல்லாமே வந்து முக்கால்வாசி ஜாப்ஸ் போடுறமாரி இருக்கு அதனால வந்து பட் நல்லா படிச்சு எயிம் பண்ணி ட்ரைப் பண்ணவங்க மார்க் இருந்தாலுமே கூட சீட் குளோ குளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க மாறிருக்காங்க எனக்குத்தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட அடுத்த நாள் இன்ட்ரீவ் இருக்கு ஒன் டூ ஒன் இன்ட்ரீவ் இருக்கு நீங்கள் செலக்ட் ஆயிடீங்கன்னு சொல்லி முதநாள் வந்து கிளம்பிட்டுருக்காங்க அந்த டைமில் கால் பண்ணி இல்லைங்க சீட் முடிஞ்சிருச்சு அவ்வளதான் போஸ்டிங்காக அப்படிங்கிறாங்க அது என்னனு பார்த்தனா கடைசில அமௌண்ட் கொடுத்து நிறையா பேர்த்துக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டுருக்காங்க அப்போ வந்து என்னன்னா நீங்கள் எஜிகேஷன் அந்த ஜாப்ஸ் வந்து அமௌண்ட்காக வந்து விற்றுட்ருக்காங்க அதாவது நிறையா டேலன்டட் ஃபர்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறமாரி அவங்க பார்க்குறதே கிடையாது அவங்களுக்கு அமௌண்ட் வந்தால் சரி அவங்கள உள்ளற ஃரெபர் பண்ணி எடுத்து ட்ரெய்னிங் கொடுக்குறோம் ஐடி ஜாப்ஸ் இப்போ பார்த்தீங்கனா அந்தமாரிதான் ரெஃப்ரன்ஸ் இருக்கா சரின்னு எடுத்துக்கிறாங்க அவங்க ஸ்கில்ஸ் செட் என்ன டெஸ்ட் பண்ணி அவங்கள எடுக்கிறது கிடையாது சும்மா ஒரு காலேஜ்கே இப்போ ஃபிளேஸ்மெண்டாக இருந்தாலும் பேருக்கு சும்மா அஞ்சு பேர் நாலு பேர் மட்டும் எடுத்துட்டு வெறும் ட்ரெய்னிங் மட்டும் த்ரீ மன்த்ஸ் கொடுத்துட்டு வெளியே அனுப்பிருவாங்க கேட்டால் ஸ்டெக்ட் அவங்களுக்கு ஸ்கில் இல்லை அப்படினு சொல்லிவிட்டு முறையாக ஒரு ட்ரெய்னிங் கொடுத்து அவங்களே அசுரன்ஸ் உள்ள ஜாப்பில் வச்சிக்கிறமாதிரி இல்லை மேக்ஸிமம் ஒரு ஒன் இயர் தான் ஒரு கம்பெனியில ஒருத்தரை வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் சைட்ஸ் பார்த்திங்கனாலுமே நிறைய அசுரன்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் நிறைய வந்து நான் போஸ்ட் போடுவோம் போஸ்டிங் எல்லாத்துக்கும் நிறைய போடுவோம் அப்படிங்கிறமாரி பேசினாங்க பட் எதுவுமே இதுவரைக்கும் வந்து நடைமுறையில் வந்து அவங்க நடத்தவே இல்லை சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம் மூனு எக்ஸாம் மட்டும் வச்சிவிட்டு அமௌண்ட் அமௌண்ட் கட்டினா ஒரு ட்வெண்டி லேக்ஸ் தேர்டி லேக்ஸ் கட்டினா போஸ்டிங் அந்தமாதிரி போட்டு ஜாப் மார்க்கெட்டே இல்லாதமாதிரி ஆயிருச்சு